ஹலோ அன்னப்பூர்ணா ஹோட்டலுங்களா ஆ செஞ்சிலேருந்து ஜாஸ்மின் பேசுகிறேன் ஆமாம் சார் நான் ஆஃப் அன் அவர் முன்னாடி ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டுருந்தேன் ஆ ஆமாம் ஆமாம் உங்களோடய டெலி டெலிவரி பாய்யோட பிகேவியர்ஸே சரியில்லை சார் என்ன பண்ணாருங்களா ஒரு உங்களோடய ஹோட்டலோடயச ரூல்ஸ் என்ன சார் டெலிவரி பாய்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும்ல அது என்ன ஃபஸ்ட் சொல்லுங்க நீங்கள் அவர் கூட கால் பண்ணாமல் டோர் கூட தட்டாமல் அவர் பாட்னு உள்ளே வரார் சார் ஸ்மோக் பண்ணிகிட்டு தெரியாமல் பண்ணியிருப்பார் தெரியாமன்னால் எப்படி சார் உங்களோடய ரூல்ஸ் ஒரு ஒரு டெலிவரி பண்றாங்கன்னா ஃபஸ்ட் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்ல வந்துருக்கேன் மேம் வந்து வாங்கிக்கோங்கனுட்டு அவர் பாட்னு உள்ளே வந்துவிட்டு பா டெலிவரி மேம்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம் நாங்கள் குழந்தைய வச்சுருக்கோம் ஹஸ்பண்ட் இல்லாது நானும் குழந்த மட்டும் தான் இருக்கோம் ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டு வெளியே போடு குழந்த கால் வச்சால் என்ன சார் ஆகிறது ஸாரி சொல்லாதிங்க சார் ஸாரி சொன்னால் எல்லாமே முடிஞ்சிருங்களா எதுக்கு இதுமாதிரி பிகேவியர்ஸ் இருக்கறவங்கள்லாம் நீங்கள் ஃபஸ்ட் வேலைக்கு வச்சுருக்கீங்க ஃபஸ்ட் ரூல்ஸ் சொல்லுங்க சார் உங்களுக்கு டே உங்கள் ஹோட்டலில் நல்லாருக்கும் ஃபுட் எந்த மிஸ்டேக்கும் வராதுன்றதால் தான் நாங்கள் உங்களுக்கு ஹாடர் பண்ணுறோம் அதில் மெயின் எங்களால் வந்து வாங்க முடில்ல குழந்தைய வச்சுட்ருக்கோம் ஹஸ்பண்ட் இல்லாததால் தான் டெலிவரி மூலியமா வாங்கறோம் அந்த டெலிவரி பாய்யே இதை மாதிரி ஆக்டிவிட்ஸ்லாம் வச்சிட்டு வந்தால் எப்படி சார் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது நல்ல வேளை எங்கள் ஹஸ்பண்ட் இல்லைன்னா பெரிய இஷ்யூ ஆகிருந்துருக்கும் சார் இன்னிக்கு ஸாரி சொல்றதை விட்டுவிட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் ரூல்ஸ் சொல்லுங்க சார் அதுமாதிரி ஆளெலாம் வேலையிலேருந்து எடுத்துட்டு நல்ல ஆக்ட்டிவ் நல்ல பர்சனாக வேலைக்கு வைங்க ஃபஸ்ட் ம் ஓகே சார் வைங்க